நான் வந்து யாருக்கும் வந்துட்டு நீச்சலெலாம் கற்றுக் கொடுத்தது இல்லை ஆனால் நான் வந்து அதை மாதிரி நீச்சல் கற்றிருக்கேன் ஏன்னால் நாங்களாம் வளர்ந்தது இந்த கிராமப்புற சைடு தான் ஆனாலும் எங்கள் கிராமத்தில் வந்துட்டு குளிக்க போகிறப்ப சும்மா நம்ம நீச்சல் அடித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அண்ணன் ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க அதாவது நம்ம ஃப்லோட் பண்ணணும் அப்படின்னு அப்படி பண்ணுறப்ப நம்ம ஒரு மூணு விஷயத்தை வந்துட்டு ஞாபகம் வெச்சுக்க அதாவது கீழே பார்க்கணும் ஸ்விம் பண்ணுறப்ப கீழே பார்க்கணும் அந்த நம்ம பாடி வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அதேமாதிரி ரொம்ப டைட்டாக ஸ்டிஃப்பாக பிடிச்சிக்க கூடாது கொஞ்சம் நம்ம பாடி வந்துட்டு லூசாக இருக்கணும் ஸோ அந்தமாதிரி பண்ணி நம்ம ஃப்லோட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் காலாட்டி பின்னாடி உதப்போம்ல அந்த கிக் பண்ணுவாங்கள்ல அந்த ப்ராஸஸும் வந்து கரெக்ட்டாக பண்ணனும் ஹேண்ட் ரொட்டேட்டுங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கை ஃபர்ஸ்டு ரைட்டு வந்துட்டு முன்னாடி போய் பின்னாடி வரணும் அடுத்தது லெஃப்ட்டு போய் முன்னாடி போயிட்டே பின்னாடி வரணும் ஸோ இதுமாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணனும் அதுக்கு அப்புறம் நம்மளால் எந்த அளவுக்கு ப்ரீத் பண்ண முடியுது வாட்டர்க்குள்ளே இருந்துக்கிட்டு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இந்தமாதிரி விஷயலாம் நம்ம பண்ணுறப்ப அந்த ஸ்விம் பண்ற நீந்துகிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் வந்துட்டு யாரை அந்தளவுக்கு பெரிய ஆளுங்களை யாரையும் காப்பாற்றினது இல்லை எங்கள் அக்கா பசங்களோடய நாங்கள் போனப்போ அவன் என் தம்பி வந்துட்டு அவனுக்கு அவனுக்கும் வந்து ஸ்விம்மிங் நீந்தணும்னு ஆசை அவன் நீந்த போனப்போ அவன் தண்ணிக்குள்ளே போயிட்டான் ஏன் சின்ன பையன் அப்படின்றப்ப ஸோ அவனை வந்து தூக்கினேன் அது வந்துட்டு பெருசாக கு அந்தளவுக்கு பெரியவங்களை அந்தளவுக்கு காப்பாற்றல சின்ன குழந்ததான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நீச்சல் தெரியுமா நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு போய் காப்பாற்றணும் நீச்சலும் தெரியாமல் அவங்களையும் காப்பாற்றணும்னு நெனச்சு நம்மளும் போய் மூழ்கி அவங்களையும் காப்பாற்றாம இருக்க முடியாது நீச்சல் கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயம் எல்லாமே வந்து கற்றுக்கலாம் அதிகமாக கிராமப்புற சைடு இருக்கவங்களுக்குலாம் நீச்சலுங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் நல்லாவே அவங்களுக்கு தெரியும் ஸோ நீச்சல் கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு நல்லா பயனடையலாம்